விளையாட்டை தங்கள் தொழிலாக கருதும் ரொம்ப முக்கியமான இரண்டு வீரர்கள் இருக்காங்க உதாரணமா மெர்ஸி கிறிஸ்டியன் ரெனால்டோ ஓமர் இந்த மாதிரி அவர்களுக்கு இதுதான் தொழிலிலே அவர்களோட வாழ்க்கைக்கு உதவுகிறதுக்கு இந்த ஃபுட் பால் தான் அவங்க இது மூலயமா தான் இந்த உலகத்துக்கே அறிமுகம் ஆனாங்க அதே மாதிரி நாங்கள் எங்கள் பள்ளி காலங்களில் நிறையா போட்டி வச்சுருக்காங்க எப்படினா ஓட்டப்பந்தயம் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் நூறு மீட்டர் ஹண்ட்ரட் மீ டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் விளையாட்டெலாம் வச்சுருக்காங்க அதே மாதிரி கிரிக்கெட்டு வாலி பால் நிறையா போட்டி பள்ளிகளில் நடைபெறும் அதுக்கெனே ஒரு விளையாட்டு விழாகிறத்துக்கு ஒரு விழா மாதிரி வச்சு அவங்களை நம்ம இது மாணவர்களை உள்ள அவங்க அவங்க திறமைய காமிக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு விழா வச்சு அவர்களே இது மாதிரி கொண்டாடிக்கிறாங்க